ஹலோ ஃப்ளிப்கார்ட் கஸ்டமர் கேருங்களா நான் இது ஹெட்ஃபோனு வந்து த த தவறுதலாக ரெண்டு ஆட்ரு போட்டுவிட்டேன் அதான் இப்போது அது அது ம ஒன்று தான் மட்டும் ஆட்ரு போட்டு இப்போ எனக்கு காசு ரிட்டன் எப்போது வரும் சரி ஓகே ஆனால் ஆடர் ஐடி சொல்லணுமா டூ த்ரீ ஒன் ஃபைவ் ஃபோர் பி இதான் என்னோட ஆட்ரு ஐடி ஆ ஆமாம் ஆமாம் ம் இப்போ என்னோடய காசு எப்போது திருப்பி எனக்கு வரும் இன்னும் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்துடுமா ஆ ஓகே ஓகே ஆ நன்றிங்க